கோழில நாலு வகை இருக்குதுங்க பெருவிட கோழி சிறுவிட கோழி ப்ராய்லர் கோழி கருங்கோழி நாங்கள் வளக்கிறது வந்து சிறுவிட கோழி சிறுவிட கோழிக்கு எதுவும் பண்ண வேண்டியதில்லை எதுவும் பராமரிப்பு பண்ண வேண்டியதில்லை வெறும் தீனி தீனி மட்டும் போட்டால் போதும்ங்க பெருவிட கோழி வந்து நோய்கள் தாக்குகிற அபாயம் இருக்கறதுனால பெருவிட கோழி வந்து நாங்கள் வளர்க்குறதில்ல கருங்கோழி கருங்கோழி வந்து நோய் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதனால அதை நாங்கள் வளர்க்கறதில்ல ப்ராய்லர் கோழி வந்து இப்போ வந்து ப்ராய்லர் கோழி வந்து மருந்து மருந்தினால வளர்றதுனால அதை நாங்கள் வந்து வளக்கறதுக்கு விரும்பல கருங்கோழி மட்டும் கருங்கோழியும் வளர்க்குறதில்ல